ஸ்டாம்பு காயின்னப்பற்றி சொல்லணுன்டா வந்துட்டு அந்த காலத்தில் உள்ள ஸ்டாம்பு காயின்லாம் இப்போதைக்கு கிடைக்காது அப்போ உள்ளதை நம்ம சேர்த்து வைக்கணும்னா பழைய ஆள்ங்க வந்து பழைய முறை த தலைமைல உள்ளவங்கள் அதுமாதிரி வச்சிருப்பாங்க சேகரிச்சுருப்பாங்கள் இப்போ அதேமாதிரி நம்மளும் சேர்க்கணும் அப்படி எது அதுமாதிரி ஸ்டாம்பு இந்த காயின்னு இந்த கூழாங்கற்கள்லாம் சேர்க்கணும்னா பழைய ஆளுகட்டதான் இருக்கும் அதேமாதிரி நான் அவங்கள்ட போய் கேட்டு அதெலாம் வாங்கி சேகரித்து இன்னும் சேகரிச்சிக்கிட்டிருக்கேன் அது ஒரு சவாலாகவும் நான் எடுத்துக்கிறேன் இந்த கால பழைய காலத்துக்கு ஓட்டை கால்ன்னா பழைய காலத்து தலைவர்கள் படம் போட்டது இந்த காலத்துள்ள தலைவர்கள் படம் வந்து அவ்வளவா கிடைக்கிறதில்ல அந்த காலத்தில் உள்ளவங்கக்கூட சேர்த்து வச்சிருக்குறேன் இனிமேல் இன்னும் சேர்த்து வைப்பேன் இனிமேல் எல்லாரோட ஸ்டாம்பு கூலாங்கற்கள் பழைய கால இது ஸ்டா காயின்னு எல்லாமே நான் சேர்த்து வச்சு இன்னும் இப்போ உள்ள பிள்ளைக தலைமுறைக்கு இதே மாரி சேர்த்து வைக்கணும் செய்யணும் இதெல்லாம் ப பழைய காலத்து உள்ளது கிடைக்காது இது மாரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கள் இனிமேல் தான் பாக்கணும் அப்படின்னா இதில் உள்ள ஸ்டாம்பு இ இந்த தலைவர் இந்த காயின்னு அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு வர்ற தலைமுறைக்கும் சொல்லிக்கொடுப்பேன் இதேமாதிரி நீங்களும் சேர்த்து வைக்கணும் இந்த இதுமாதிரி கிடைக்காது இனிமேல் வர தலைமுறைக்கு இதுமாதிரி கிடைக்காது பழைய காலத்து உள்ளதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி என் பிள்ளையல வளர்த்து இந்த இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடுப்பேன்